எனக்குத் தெரிஞ்ச விவசாயம் வந்து முந்திரி பலா அது இதெல்லாம் நான் நடறது இப்போ வந்து முந்திரி வந்து நடறோன்னா அது இப்போ வந்து நம்ப என்னப் பண்ணோன்னா முந்திரி கன்று வந்து பதியம் போட்டு அதை ப முளைக்க வச்சு அது முளைஞ்சதுக்கப்பறம் அதை எடுத்துன்னுபோய் கொல்லையில வச்சு அதை தண்ணி ஊற்றி அது பெருசாக்கி அது வளர்ந்ததுக்கப்பறம் அதுவுமே அதுக்கு உரோம் வச்சு அதுக்கப்பறம் அது முந்திரிக்கொட்டை காய்க்கணும் அந்த முந்திரிக்கொட்டையை போய் நம்ப இப்போ சித்திரை மாதம் வருஷா வருஷம் சித்திரை மாதம் காய் காய்க்க ஆரம்பிச்சு வைகாசி ஆ ஆனிமாதம் அது மாதிரி முடிஞ்சிரும் அதில் போய் நாம் பொறுக்கி அதை உடைச்சு விற்று அதை கோதுமா வச்சு அதெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்பறம் கடையில் எடுத்து வந்து வித்தேனா ஒரு ரெண்டாயிரம் அது மாதிரி விற்கலாம் ஒரு கிலோ அப்படினு வச்சிக்கிங்க அது வந்து ஓரளவுக்கு நல்லா விற்கும் அது நம்மளுக்கு நிறைய லாபம் இருக்கும் அதுக்கப்பறமேட்டு இப்போ பலா மரம்லாம் வைக்கிறதுன்னா பலாங்கன்று பதியம் போட்டு அதை முளைக்க வச்சு அது வந்து கன்று நட்டு அது வளர்ந்து அது காய் காய்ச்சு இதுன்னா அது இப்போ சித்திரை மாதம் அது மாதிரி தான் அது வ எப்படினாலும் வெ வெட்டுகிற மாதிரி இருக்கும் காய் வந்து அப்போ தான் பிஞ்சு வச்சு இதுவாகவும் அப்போ வந்து நம்ப இது பண்ணி வெட்டின்னு போய் குடோனில் அடுக்கலாம் இல்லன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஈரோடு மதுரை அது மாதிரி நம்ப வேனில் ஏத்தின்னு போய் விற்கலாம் இல்லை வெளியூர்லையும் எடுத்துன்னு போய் விற்கலாம் இல்லை உள்ளூரில் வியாபாரிகள் வந்து வெளியூர்க்காரங்க வந்து வாங்குறாங்க அது மாதிரி நம்ப காய்க்கேற்ற மாதிரி நம்ம ரேட் போட்டு விற்கலாம் அது தான் நம்ப எப்படி நம்ப உரோம் போட்டு வளர்த்து இது பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் காய் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்பளுக்கு லாபம் இருக்கும் காசு தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ப அந்த மரத்தை வந்து வளர்க்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணனும் விவசாயம் பண்ணும்போது ஏ அதுக்கேற்ற மாதிரி நம்ப தண்ணி இதை இப்போ உரோம் அதுலாம் மா இதெல்லாம் போடணும் அப்போதான் நம்பளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லைனா உரோம் வைக்காமல் விட்டேனா சின்னதாக காய்க்கும் அதுக்கேற்ற மாதிரி வெலை கம்மியாக போய்டும் நம்பளுக்கு அதிகமாக லாபம் கிடைக்காது அது மாதிரி நிறையா இருக்கு இப்போ வந்து பலாப்பழம்லாம் எடுத்துன்னு போய் அறுத்து நிறையாப் பேர் விற்கிறாங்க பக்கோடா போடறாங்க அது மாதிரி நிறையா இருக்குது